நான் சமைக்கும்போது எல்லா சமையலுமே இரும்பு சட்டிலதான் செய்வேன் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லோருமே வந்து இரும்பு சட்டிலதான் சமைப்பாங்க எனக்கும் அதேதான் இரும்பு சட்டியில் சமைத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அதனால நான் வந்து ஏதா குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் காய்கறி பொரிக்கிறதாக இருந்தாலும் அதே மாதிரி தோசைக்கல் தோசைக்கல்லும் எங்கள் வீட்டில் இரும்பு சட்டிலதான் செய்வேன் தோசையும் அப்பம் பணியாரம் எல்லாமே இரும்பு சட்டிதான் இரும்பு சட்டியில் சமைத்தா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும்னு சொல்லுவாங்க அதனால் நான் எல்லாமே இரும்பு சட்டிலதான் சமையல் பண்ணுவேன் அதே மாதிரி கரண்டியுமே பார்த்தா எங்க வீட்டில் வந்து தோசைக்கரண்டி அரிகரண்டி குடி தண்ணிர் குடிக்கிற செம்பு எல்லாமே வந்து எல்லாமே இரும்புலதான் வச்சுருப்போம் நம்ம உடம்புக்கு வந்து இரும்புங்கிறது ஒரு இரும்பு சத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால் எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் இரும்பு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இரும்பு சட்டி ரொம்ப உடம்புக்கு நல்லது